ஹலோ ஹலோ ஆ அரிசி மண்டிங்களா குமாருங்களா ம் நாங்கள் டிஃபன் கடையிலேருந்து பேசுகிறோம் டிஃபன் ரைஸ்ஸு ஒரு பத்து கிலோ பிரவுன் ரைஸ் பத்து கிலோ பத்து கிலோ கிள்ளி ஒரு டீலக்ஸ் ஒரு அஞ்சு கிலோ ஒரு அஞ்சு கிலோ இட்லி அரிசி இருக்கா அந்த அரிசி ஒரு இருபது கிலோ வேணும்

நீங்கள் அனுப்பினாலும் பண் நீங்கள் அனுப்பினா சார்ஜ் கேட்பிங்களா

இருபத்தஞ்சு என்னங்க ஒரு சிப்பம் அரிசி கூட வரல அதுக்கு போயி ஆட்டோ கேட்கறிங்க நாங்களே எடுத்துன்னு வந்தடுறோம் வண்டி டூவீலரில் நாங்கள் எடுத்துன்னு வந்தடுறோம் ஆ அரிசியெல்லாம் நல்லாயிருக்குணும் இட்லி போட்டா வரவங்க வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லணும் சும்மா அந்த அரிசி இந்த அரிசி எல்லாம் சாப்புடுறதுக்கும் ஆ எங்கள் கடை பெயரு வந்து பிரித்திகா பிரித்திகா வெல்ட்டு ஹோட்டல் கடை அது வந்து கோழிப்பண்ணை தாண்டி நேமூர் போகிற வழி தெரியுங்களா அந்த நேமூர்க்கு இந்த பக்கமாகவே இருக்குது

பக்கத்து ஒரு கடையா பக்கத்து கடை வந்து ஜபஸ்ட்டீன்னு ஒரு கடை அந்த கடைக்கு பக்கத்தில் ஆ சரி சரி ஆ சரி சொல்கிறேன் எதனால் கமிஷன்லாம் ஒன்றும் கிடையாதா எவ்வளோ ஒரு கிலோ அரிசி

அறுபது ரூபாய் பழைய அரிசி எது புது அரிசி எது அறுபது ரூபானாக்கா என்ன கதை அறுபது ரூபாய்க்கு அந்த அரிசி வந்து பிரியாணி அரிசி அது நீ சொல்கிறது அப்படி தானே இல்லேல்ல தீப்பெட்டிக்கெல்லாம் வந்து அரிசி கொஞ்சம் கம்மி தான் டீலக்ஸ்ஸலாம் கொஞ்சம் கம்மி தான் எங்களுக்கு தெரியும் என்ன அதனாலே பார்த்து விலை போட்டு சொல்லுங்கள் நாங்க மாமுலாக உங்கள் கடைக்கு தான் வரணும் இல்லேல்ல நாங்கள் வந்து எங்கள் ப பசங்க வெளியில இருக்குறாங்க வண்டி கொடுத்தனுப்புறேன் காலையில் இப்போதிக்கு அரிசி நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்குறோம் அதை போட்டு கரெக்ட் பண்ணிட்டோம் நாளைக்கு தான் வேணும் ஆமாம் இல்லை நான் ஆ ஆ அரிசியெல்லாம் நல்லாயிருக்கணும் பார்க்குறதுக்கு அதேமாதிரி வந்து அந்த சமையல் அரிசியும் நல்லாயிருக்குணும் வில மட்டும் கரெக்ட்டாக சொல்கிறிங்க அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்ன்னு அந்த டீலக்ஸ் பொன்னி தீப்பெட்டியெல்லாம் கம்மி விலை தானே ஆ ஆமாம் ஆமாம்

இருங்கள் வேறு இன்னும் அரிசி எதனால் நல்ல அரிசியா வந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஆ ஆ சரிங்க சரி சரி சரி